இப்போ எந்த தாவரங்கள் வந்து உயிர் வாழ்வது கடினம்னா அந்த செடி மூலியமாக வளர்ந்துக்கிட்ருக்க கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இந்த அதற்கப்பறம் இந்த கொடி மூலியமாக அவரக்காய் பொடலங்காய் இது மாதிரி செடிகள் எல்லாம் உயிர் வாழ்வது கடினம் தான் கோடை காலத்துலலாம் அது வந்து ரொம்ப வெயில் வெப்பத்தால் தாங்க முடியாமல் அதுவே வாடி வதங்கி அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி குளிர் காலத்தில் வந்து அனைத்து செடிகளுக்குமே மழை கா மழை காலமாகவும் இருக்கும் குளிர் காலத்தில் பொதுவாகவே மழை காலமாகவும் இருக்கும் நிறையா நம்ம தண்ணி தேவைப்பட்டு அளவுக்கதிகமாக தேவையாகவே தண்ணி இருக்கும் அதே மாதிரி குளிர் காலத்தில் அவ்வளோ செடியால் வெயில் சூரிய வெப்பம் அதிகம் இருக்காத ஒரு காரணத்துனால அதுங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் குளிர் காலத்தில் தாவரங்கள் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் வெயில் உள்ள இடத்துல வைக்கலாம் பார்த்துக்கலாம் அவ்ளோவாக தண்ணி நம்ம விடாமல் இருக்கலாம் குளிர் காலத்தில் மட்டும் கோடை காலத்தில் தண்ணி அதிகமாக தேவைப்படும் ஆனால் தண்ணி கிடைக்காது வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தாவரங்கள் சாகிற நிலமையில குளிர் கா கோடை காலத்தில் இருக்கும் குளிர் காலத்தில் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும்